நான் உலகத்தில் எந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறேனா நான் வந்து ஃபர்ஸ்ட் மலேஷியா போகணுன்னு ஆசை எனக்கு ஏன்னா அங்கே இருக்கிற கல்ச்சரும் சரி அங்கே இருக்கிற பீப்பிள்ஸும் சரி ப்ளஸ் அந்தோட ஊர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கவே எனக்கு ரொம்ப எப்படி சொல்வது ரொம்ப ரொம்ப ஆசை அதிகமாக இருக்கும் அங்கே போகணும் அப்படின்றதுனால அது ஏன்னா எனக்கு அந்த சிட்டி ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு இங்கே அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க சொல்வாங்க இங்கே வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கு இங்கே இருக்கிற பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ரொம்ப ஜாலி டைப்பாக இருக்காங்க நல்லா பேசுகிறாங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு வந்து சர்வை பண்ணுறத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு இங்கே வந்து இப்போ நம்ம நாட்டுலருந்து புதுசாக போகிறேன் அப்படின்றது வந்து அந்த ஒரு ஃபீலே எனக்கு இல்லை ஜாலியாக இருக்கு இங்கே வந்து சர்வை பண்ணுறத்துக்கும் சரி அவங்குக் அவங்க ஈஸியாக நம்மகிட்ட மிங்கில் ஆகுறாங்க நல்லா பழகுறாங்க அப்டின்னு சொல்லிவிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனாலேயே மோஸ்ட்லி எனக்கு வந்து மலேஷியா போகணும் கண்டிப்பாக எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்டின்னு இருந்தேன்னா கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் வந்து மலேஷியான்னு தான் நான் சொல்வேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச எடம் ப்ளஸ் அந்த பிலேஸ்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அங்கே இருக்கிற பீப்பிள்ஸு அவங்க பேசுகிற விதம் அதுக்கப்பறம் நம்மகிட்ட அவங்க வந்து நடந்துக்கிற விதம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற விதம் எல்லாம் இப்போ சப்போஸ் நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு சர்வை பண்ணுறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு லாங்வேஜ் புரியலை அப்படின்னக்குள்ள ஈஸியாக நம்மளுக்கு வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லி தருவாங்க ப்ளஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க புதுசாக இருக்கும் புதுசாக இருக்காங்க இவங்களுக்கு ஒன்றும் தெரியல போல் அப்படின்றதுனால நறைய நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க அதுவே எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சி இருந்துது என் ஃப்ரெண்டு சொன்னதில் அதனால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மலேஷியா போணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது